வெவ்வேறு பருவங்களில் செடிகளை எப்படி பராமரிக்கணும் பார்த்திங்கன்னா வந்து மண் தண்ணி இதுதான் ஏன்னெனு கேட்டிங்கன்னால் இப்போது வந்து மழை டையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் கரைச்சிக்கிட்டு போயிடும் அப்படி கரைச்சிட்டு போகாம இருக்கிறத்துக்காக என்னா பண்ணுவாங்க நம்ம அதிகமாக வந்து அந்த செடி மூலையில் வந்து ஓரத்தில் வந்து மணல் மண் மணல் இதெல்லாம் அதிகமாக கொட்டி வைக்கிணும் அப்புறம் மெய்னாக ஆடு மாடு மேயாமல் இருக்கிறத்துக்கு சுற்றியும் முள்ளுவேலியோ இல்லை கம்பி வேலியோ ஏதோ ஒன்று வைக்கிணும் அப்போதான் வந்து செடி சீக்கரம் ஆடு மாடெலாம் திங்காமல் நல்லா வளரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிறத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போது ஒரு பூ பூக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு அரும்புப்பூ அரும் முல்லை அரும்புன்னு சொல்லுவோமே இந்த பூப்பூக்குது அப்படின்னா அது வந்து துளுர்த்து அப்படியே இருக்கும் மொக்கு வைக்காது ஆனால் அதை நம்ம நறுக்கி விட்டோன்னு வச்சுங்களேன் அதுலேருந்து ரெண்டு கிளை வெடிக்கும் அதுலேருந்து இன்னும் ரெண்டு கிளை வெடிக்கும் இப்படியே அதிகமாக அந்த செடி வளரும் வாழைக் கன்று பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை தண்ணி ம கொஞ்சம் தண்ணி இருந்துவிட்டா போதும் வாழைக் கன்று அமோகமாக வளரும் அது பக்கத்தில் துளுர்த்து அது அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே பரவும் வந்து வாழைக் கன்று முருங்கைக் கன்று வந்து வெட்டி வெட்டி உலுக்க துளுர்த்துக்கிட்டே இருக்கும் முருங்கைக் கன்றுமே கூட எந் இந்த இந்த சீசனுக்கு ஒரு காய் காய்க்கும் அடுத்த சீசனுக்கு ஒரு காய் காய்க்கும் அதுக்கடுத்த சீசனுக்கு ஒரு காய் காய்க்கும் ஆனால் எப்பொழுதுமே எப்பொழுதுமே எந்த நேரமும் எடுத்துக்கிறது அந்த முருங்கை மரம் வாழை மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே போய் த வாங்கவேண்டியதில்லை வீட்லேயே வச்சு பயிராக்கிட வேண்டியதுதான் அந்தளவுக்கு இருக்கும் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லணுன்னால் வேலிதான் போடணும் வேலியும் கரெக்டான தண்ணி இருந்துவிட்டா போதும்